இப்போது ஃபோட்டோகிராஃபர்லாம் வந்து நிறைய ஃபோனு கேமராலாம் யூஸ் பண்ணுறாங்க இதில் வந்து பார்த்தா டிஎஸ்எல்ஆர் சிங்கில் லென்ஸ் போட்டோஷூட்டுனால் வந்து நல்லா துல்லியமாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க இது வந்து ஃபோட்டோ வந்து துல்லியமாக இருக்கும் அதாவது இது வந்து பேர் வந்து பார்த்தா நிறைய கெனான் இருக்குது நிக்கான் இருக்குது சோனி இருக்குது இது வந்து மிகத் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி ஃபோ கேமரா வந்து மிரர்லெஸ் கேமரா இருக்குது இதில் வந்து மிரரே இல்லாமல் மிரரே இருக்காது மிரர்லெஸ் கேமரா வந்து மிரரே இருக்காது ஆனால் குவாலிட்டி பார்த்தா நல்லா இருக்கும் அதே மாதிரி பேனசோனிக்கில் வந்து பேன் ஷூட் லென்ஸு போட முடியாது பேனசோனிக்கில் இது வந்து மீடியம் என்ன லார் மீடியம் வந்து லா மீடியம் ப்ளஸ் லார்ஜாக இருக்கும் இது வந்து திரைப்படத்துக்கு வந்து யூஸ் ப யூஸாகும் இது கேமரா வந்து அதே மாதிரி நம்ம ஃபோன் வச்சிக்கிறோல அதில் வந்து ஸ்மார்ட் கேமரா வந்து யூஸ் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ஏ ஒன் தொழில்நுட்பம் இருக்கும் இதில் இது இந்த ஃபோனு வந்து எதுன எந்த ஃபோனு கம்பெனியில் இருக்கும் பார்த்தா ஆ ஐஃபோனில் இருக்கும் அதே மாதிரி கூகுள் பிக்ஸில் இருக்கும் சாம்சங்கில் இருக்கும் அதே மாதிரி நம்ம சில இடத்துல்லாம் பார்த்தா சுற்றுலாத்தலங்கள்லாம் பார்த்தா இந்த பீச்சு பார்க்கு அது மாதிரி இடத்துல்லாம் பார்த்தா கேமரா அந்த இன்ஸ்டெண்ட் கேமரா ஒன்று வச்சுருப்பாங்க இதலாம்